எங்கள் வீட்டில் கழிப்பறை இருக்குது அது இருக்கிறதுனால பார்த்திங்கனா இப்போது நைட்லெலாம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் அப்படினால் வீட்டிலயே இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சும்மா நம்ம டோர் ஓப்பன் பண்ணிணோம்ன்னா வெளியில் நம்ம போக வேண்டிய அதாவது நம்ம வீட்டை விட்டு வெளியில் ஸ்டெப் எடுத்து வைக்கணும்ன்ற அவசியமே கிடையாது நைட்டில் கேட் பூட்டிதான் இருக்கும் அதனால் யாரும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்களோ அப்படின்ற நம்ம அந்த ரெஸ்ட் ரூம் போகிற டைமில் வீட்டு உள்ளே வந்துடுவாங்களோ அப்படின்ற டென்ஷன் கிடையாது நம்ம டோர் மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு போய்ட்டு வந்துடலாம் அந்த மாதிரி பெனிஃபிட் இருக்குது அதே மாதிரி வீட்டுக்குள்ளே டாய்லெட் இருக்கிறதுனால நமக்கு எந்த வித இன்ஃபெக்ஷன்ஸும் ஆகாது அப்படி அப்படி நம்ம வீட்டில் இல்லை அப்படினால் நம்ம வெளியில் போய்ட்டு யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் பப்ளிக் டாய்லெட்டோ இல்லை பப்ளிக் ப்ளேஸ்லேயோதான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி யூஸ் பண்ணிணோம்னா நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் அதுவும் இல்லாமல் நமக்கு அதெல்லாம் அப்படி யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே அன்னீஸியாக ஃபீல் ஆகும் யாராச்சும் ஆளுங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டுதான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளுடைய எமர்ஜென்ஸிக்கு எதையுமே யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி நிறைய நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அது வந்து அன்ஹெல்தியான ஒரு விஷயம்தான் அது நமக்கு நாமே வியாதியை வர வச்சுக்கிறதுக்கான முதல் படின்னு கூட சொல்லலாம் இதுதான் நம்ம வீட்டில் இல்லை அப்படினா நம்ம எதிர்க்கொள்கிற சிரமங்களாக நான் நினக்கிறேன்